தினேஷ் இப்போ நீங்கள் பிஹெச்எல்லில் ஜாயின் பண்ணீங்கல்லை ஜாயின் பண்ணப் போறீங்கள்ல எப்போ உங்குளுக்கு எப்போ உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு ஓகே ஓகே ஓகே தினேஷ் ஓகே ஓகே தினேஷ் ஓகே தினேஷ் ஓகே தினேஷ் ஓகே தினேஷ் கேட் எக்ஸாம் வந்துவிட்டு இப்போ எப்படி எங்கேயாவது கோச்சிங் சென்ட்ரு அவைலபிளாக இருக்குமா நம்ம நம்ப தான் கற்றுக்கணுமா கோச்சிங் சென்ட்ருக்கு போயி ஓகே ஓகே தினேஷ் எப்போ ஓகே தினேஷ் அடுத்த மன்த்து ஃபர்ஸ்ட்டு வீக்கில் ஜாயின் பண்ணுவீங்களா ஓகே தினேஷ் நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க திருச்சியில் எங்கே தினேஷ் பிஹெச்எல் இருக் இருக்குது ஓகே தினேஷ் ஆ ஓகே ஓகே தினேஷ் ஓகே தினேஷ் ஓகே தினேஷ் ஆ தேங்க்யூ தினேஷ் தேங்க்யூ தினேஷ்